ஆ சொல்லுங்க ஆ கொடுங்க ஆ ஓகே இருக்குது இருக்குது ம் பழங்களா ஆ நிறைய இருக்குது சார் உங்களுக்கு என்னென்ன பழலாம் வேணும் வேண்ணால் நான் என்கிட்ட இருக்கற பழங்களோடைய லிஸ்ட்டு சொல்லவா எங்கள்கிட்ட ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்குது வாழப்பழம் இருக்குது க்ரேப்ஸ் இருக்குது ட்ராகன் இருக்குது அதுக்கப்புறம் வெளிநாட்டு பழங்களெலாம் நிறையவே இருக்குது நம்ப நாட்டு பழங்களான மாம்பழம் இன்னும் குறிப்பிட்ட நிறைய பழங்கள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணும் ஆ இதுலெலாம் எத்தனை கிலோ வேணும் ஆ ஓகே இதுவும் டோர் டெலிவரி பண்ணிடவா

உங்களுக்கு ஆ நோட் பண்ணிக்கிறேன் இன்னோரு சந்தேகம் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி தானே இல்லை யுபிஐயா யுபிஐ பண்ணுறீங்களா

ஆ ரெண்டுமே இருக்குது ஆ ஓகே சரி நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன்

ஆ ஓகே

ஆ ஓகே நம்பர் ஆ நோட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க

ஆ ஓ ஆ ஓகே ஆ உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு மூணு நாளில் கிடச்சிடும்

உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பொருட்கள் தேவைன்னா சொல்லுங்க ஆ புரியலை ஆ நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி தந்துடுவோங்க ஆ ஓகே தேங்க்யூ ம்